எனக்கு பெரும்பாலும் ஓவியம் வரைகிறதே இந்த வராது நான் வரையணுன்னு நினைப்பேன் எப்பேயுமே ஆனால் எனக்கு அது வந்து கரெக்டாக அந்த ஓவியம் வரைகிறதுக்கு உண்டான இது எனக்கு வராது ஆனால் நான் வரைஞ்ச வரைக்கும் எனக்கு இதுக்காகதான் வரைய போகிறோம் அப்படின்னு எனக்கு சில பல இந்த மைண்ட்டில் வந்து நான் செட் ஆகிட்டுதான் வரையவே துவங்குவேன் ஆனால் அது வராததுக்கு காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் ஓவியம் வரும் அது எப்பேயும் சரி நான் சரி நான் அதுக்கு ரெடியாகல அப்படின்னு கூட நினச்சிட்டு விட்ருவேன் ஆனால் அதுக்கு இதுவரைக்கும் நான் வரைஞ்சதுக்கான எனக்கு ஒரு அர்த்தத்தை இந்த ஓவியத்துக்குண்டான அர்த்தத்தை நான் புரிஞ்சுதான் வரையுவேனே தவிர புரியாமல் எப்பேயுமே வரையமாட்டேன் எதை வரைஞ்சேனாலும் அதை அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பேயே அது சரியாயிருமே அதுக்கேற்ற மாதிரி சரியாதான் செய்வேனே தவிர மாற்றி எதுவுமே செய்யமாட்டேன் அதனாலதான் இல்லாமல் அது இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி எந்த தவறுகளும் நடந்ததும் இல்லை இப்போ அதுக்கு புரிஞ்சுக்கொள்ள எனக்கு சூழ்நிலையும் அமையல